எனக்கு வந்து குடும்ப திரைப்படங்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் எந்த மாதிரி படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தம் சமுத்திரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டன் மகன் இந்த மாதிரி குடும்ப திரைப்படம் சூரியவம்சம் அந்த மாதிரி வந்து குடும்ப திரைப்படங்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எம்டன் ட எம்டன் மகன் ஏன் பிடிக்கும் அப்படின்னா அந்த எம்டன் மகன்ல வர அப்பாவோட கேரக்ட்ரு வந்து அப்படியே எங்கள் அப்பாவோட கேரக்ட்ரு எங்கள் அப்பா வந்து எப்படின்னா எங்கள் நாங்கள் பிள்ளைங்கள் மூணு பேர் எங்கள் அண்ணன் ஒருத்தன் எங்கக்கிட்டலாம் வந்து எப்பையுமே ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அண்ணங்கிட்ட வந்து எப்பையுமே கடுமையாக தான் நடுந்துக்குவாங்க ஏன் அப்படின்னா அண்ணன் வந்து ஆம்பளை பையன் வந்து செல்லம் கொடுத்தா வந்து வழி தவறி போயிருவான் வந்து கை மீறி போயிறக்கூடாது அப்படிங்கிறதுனால எப்பையுமே அவனை வந்து எங்கள் அப்பா கண்ட்ரோல்லே வச்சிருப்பாங்க எப்பையுமே அவங்கிட்ட கடுமையாக தான் நடந்துக்குவாங்க ஆனால் வந்து பாசமாக இருப்பாங்க பாசோம்லாம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து அவங்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிட்டாக பேசுவாங்க ஸ்ட்ரிட்டாக தான் நடந்துக்குவாங்க அது அவுனுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறோம் வந்து அவனும் வந்து அப்பாவோட பாசத்தை புரிஞ்சிக்கிட்டான் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து உண்மையாக அந்த படம் வந்து எங்களோட குடும்ப கதையாவும் இருக்கும் அந்த இது வந்து என்னோட குடும்பத்தோட ஒப்பிட்டு பார்த்து நான் நிறைய வாட்டி அந்த படத்தை பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஆனந்தம் படமும் அப்படி தான் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்கறது அந்த குடும்ப உறவுகளோட மதிப்பை வந்து எப்படி இது பண்ணனும் அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக அந்த படத்தில் வந்து இது பண்ணிருப்பாங்க சமுத்திரம் படத்துலையும் அதே மாதிரி தான் எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் மக்கள்கிட்ட எவ்வளோ எளிமையாக அவங்க நடந்துக்கறது அவங்க தங்கச்சி எவ்வளோ பாசமாக பார்த்துக்கறது அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் தன்னோட தங்கச்சிக்காக விட்டு கொடுக்கறது சொத்து இல்லாத அப்போ கூட தன்னோட தம்பிகளை வந்து விட்டு கொடுக்காம அவங்களோட உறவுகளுக்காகவும் அவங்களோட இதுக்காகவும் ஒற்றுமையாக வந்து அவங்க வந்து இது பண்ணுறது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் வந்து முதல் முறையாக பார்க்கற ஒரு ஃபீல் இருக்கும் சூரியவம்சம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தாலும் வந்து புதுசாக பார்க்கற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அது ரொம்ப நல்லாருக்கும் அந்த படங்கள்லாம் எனக்கு வந்து பொதுவாக குடும்ப படங்கள் வந்து நான் எப்பையும் விரும்பி பார்ப்பேன் வந்து அது அது வந்து ஒவ்வொரு படத்துலியும் ஒவ்வொரு கருத்துக்களை எடுத்துட்டு அது என்னோட வாழ்க்கைக்கு எப்படி அது உதவும் அப்படிங்கிறது வச்சி நான் அதை ஒப்பிட்டு பார்ப்பேன் சில நேரங்களில் ஒரு சில கருத்துக்கள்லாம் வந்து என்னோட வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்துருக்கு அதனால் நான் குடும்ப படங்களை விரும்புகிறேன்